சுகி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கணும் லாகிங் பண்ணணும் யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேட் போடணும் செட்டிங்க்குள்ளே போய் ஆட்டோ பே அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் நார்மலாக எந்த அக்கௌண்ட்டு மூலமாக பணம் சென்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அக்கௌண்ட்டு டிஃபால்ட் இருக்கும் நாம் அதை ஆஃப் பண்ணணும்